வாழ்க்கையில் நாங்கள் வந்து தொழில் செய்யும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாகவும் ஷி கஷ்டமாகவும் இருந்தது அந்த தொழில் எங்களுக்கு பல தோல்விகளையும் தொழிலில் ரொம்ப பெரிய நஷ்டங்களையும் எங்களுக்கு ஒரு ஐந்து வருடம் இருந்தது அந்த தொழிலை நாங்கள் விட்டு விடுமோ என்று நினைத்தோம் அப்படி விட்டு விட்டால் நாம் அந்த நஷ்டமடைந்த பணத்தை எப்படி சமாளிப்போம் என்று நினைத்து கொண்டு அதை வந்து திரிப்பு திருப்பும் செய்த பொழுதுதான் அதனுடைய கஷ்டம் நஷ்டங்களெல்லாம் எங்களுக்கு தெரியுது தெரிந்த பின்புதான் திரும்பியும் அதை விட்டு விடாமல் செய்து வந்தக்காரணத்தால் நாங்கள் இப்பொழுது அந்த தொழில் வந்து ஷி இப்பொழுது அந்த நஷ்டப்பட்ட தொழிலில் சீரும் சிறப்புமாக செஞ்சதால் அந்த நஷ்டமடைந்த தொழிலில் அந்த நஷ்ட தொழிலை திருப்பும் மீண்டும் அது வெற்றிகரமாக செய்து வந்ததால் அந்த நஷ்டமான தொழிலிருந்து மீண்டு வந்தோம் அதனால் எந்த ஒரு தொழிலையும் நாம்ப கஷ்டமென்று விட்டு விட்டால் நம்ம திரும்பி அந்த போன பணத்தையும் போன இடத்தையும் திரும்பியும் அடைய முடியாது அதனால் எப்பவுமே கஷ்டம் என்று இருக்கும்பொழுது அதை என விட்டு விட்டால் நம்ம பணம் எப்பொழுதும் திரும்பவும் சம்பாதிக்க முடியும் அதனால் அந்த தொழில் தொடர்ந்து செஞ்சதால் அதிலிருந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் நஷ்டத்தை திரும்பியும் செய்ய முடியும் அதனால் எப்பொழுதும் கஷ்டம் என்று நினைக்காமல் இருக்கிறதை வச்சு செய்து வந்தால் திரும்பியும் நஷ்டமான தொழிலை ஈடுக்கட்ட செய்ய முடியும்